சார் சாப்பாடு கொஞ்சம் ஆட்ரு பண்ணும் சார் ஒயிட் ரைஸ் நண்டு ஃப்ரை பெப்பர் ரசம் சார் டே ஸ்பெஷல் எதுனா இருக்கா சார் என்னென்ன சார் ஆ ஓகே சார் இதுவும் ஆட்ரு எடுத்துக்கோங்க சார் ஃபோர் பை செவன் அண்ணா நகர் ஸ்ட்ரீட் அணிலாடி சார் ஆன்லைன் பேமெண்ட் சார் யூபிஐ நம்பர் சொல்லுங்கள் ஓகே சார் சார் போனவாட்டி ஆட்ரு பண்ணப்போ பார்சல் வந்து கொஞ்சம் டேமேஜாக வந்துச்சு சார் அத கொஞ்சம் பார்த்து அது இது பண்ணுங்கள் சார் எதுக்குள்ளே வந்துருவீங்க சார் எப்போ ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்